நான் வந்துட்டு வானொலியில் வந்துட்டு ஹலோ எப்ஃஎம் ரேடியோ சிட்டி இது ரெண்டுத்தையுமே நான் கேட்பேன் அதில் வந்துட்டு நெறைய உலகத்தில் நடக்கின்ற எல்லா விஷியத்தையும் சொல்லுவாங்க ஸோ அதுலேயே நான் பாதி விஷியத்தை வந்துட்டு என்னுடைய இதில் நான் தெரிஞ்சிப்பேன்